ஆ மேம் மேம் குட்மார்னிங் மேம் நான் ஷாமோட அம்மா பேசுகிறேன் மேம் ஷாம்மோட அம்மா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னோட பையன் மேம் எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட லீவு வேணும் மேம் அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசணுன்னு நினச்சேன் மேம் நான்

மேம் ஃபேம்லியாக வெளியே போகறோம் மேம் அதனால எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் என் பையனை நான் கூபிட்டு போகறேன் எனக்கு லீவ் தர முடியுமா மேம் கண்டிப்பாக ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் கன் மேம் ஆனால் கண்டிப்பாக வேணும் மேம் மேம் அதாவது மற்ற ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓகே மேம் எனக்கு வந்து சர்ச்சுக்கு ஃபேம்லியோட போகறோம் மேம் அதனால் கண்டிப்பாக பையனும் கூபிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்னால தான் நான் கேட்குறேன் மேம் ஆமாம் மேம் ஆனால் சர்ச்சுக்கு அதாவது ஃபேம் ஒரு ஃபேம்லியோட போகறோம் மேம் அதில் வந்து பையன் இல்லைன்னா அது நல்லா இருக்காதுல்ல மேம் அதனால் தான் நான் நான் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது மேம் நான் என்னோட பையனுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோச்சிங் கொடுத்துர்றேன் மேம் வீட்லைன்னாலும் அவனை கண்டிப்பாக நான் படிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணிடுறேன் மேம் கண்டிப்பாக ஆமாம் மேம் ஓகே ஓகே ஓகே மேம் ஆமாம் மேம் ஆமாம் ஆமாம் ஓகே மேம் ஆமாம் ஆமாம்ங்க மேம் ஓகே ஆமாம் ஆமாம்

ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு எனக்கு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே சரி மேம் ஓகே ஓகே ரொம்ப தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக சொல்லுறேன் சரி மேம் சரி சரி ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ